இப்போ வந்து இங்கே இந்த இதில் பார்த்தீங்கன்னா இப்போ பெரம்பலூர் பகுதியில் பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்கூல் இருக்குது இப்போது அந்த ஸ்கூலில் வந்துட்டு நீங்கள் புகழ் பெற்ற பள்ளிகள் எவையோ புகழ் பெற்றுக்க பள்ளிகள் கிடையாது எல்லாம் வந்து ஓரளவுக்கு மீடியமான பள்ளி தான் இப்போ இதில் வந்து சிறப்பு சிறப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா பள்ளியிலேயும் வந்து மாணவர்களை வந்து எழுத சொல்கிறதோ படிக்க சொல்கிறதோ இல்லாமல் ஒரு எல்லாம் எல்லாம் ஓட எல்லாம் இதுலேயும் அதாவது எப்படி சொல்கிறேன்னா எல்லாம் வாழ் எல்லாம் எல்லாம் விதத்திலும் மாணவன் வந்து ஒரு ஒரு சே எல்லாம் எல்லாம் விதத்திலும் மாணவனை வந்து ஒரு சிறப்பு சிறப்புவிக்கணும் ஒரு சிறந்த கல்வின்னு நான் சொல்கிறேன் இப்போ இதில் வந்துட்டு இப்போது வந்து நான் நான் படிச்ச கல்வியை பொருத்த வரைக்கும் எல்லாமே இருக் எல்லாமே இருந்தது ஒரு விளையாட்டு விளையாட்டு விஷயங்களாக இருக்கட்டும் ஒரு படிப்பு விஷயங்களாக இருக்கட்டும் ஒரு அது படிப்பு விளையாட்டு அது இல்லாமல் மற்ற அது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸாக இருக்கட்டும் அதில் எல்லாத்தையுமே வந்து பசங்களுக்கு வந்து புதுப் புது விஷயத்தை சொல்லிக் கொடுத்து அவங்களால அவங்க என்னென்ன பண்ண முடியுமோ இதலாம் இன்னும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து ஒரு சிறந்த கல்வி அப்படி பார்த்தீங்கன்னா நான் படிச்ச கல்வி சிறந்த கல்வி தான் ஏன் ஏன் கல்வியில் வந்து நான் பல விஷயங்கள் பண்ணிருக்கேன் படிக்கிறதாக இருக்கட்டும் கலந்துக்கிறதா இருக்கட்டும் ஒரு வெளி பள்ளி ஒரு வெளி மாநில பள்ளிக்கோ இல்லை வெளியூர் பள்ளிக்கோ போய் அதில் வந்து ஒரு போட்டியில் கலந்துக்கிறதோ இல்லை படிக்கிற விஷயத்திலையோ எம் எங்களோட ஆசிரியர்களும் எல்லாம் நல்லா உதவினாங்க ஆசிரியர் இங்கே சைன் எங்களோட என்னோடய அறிவியல் என்னோடய அறிவியல் ஆசிரியராக இருக்கட்டும் என்னோடய கணக்கு ஆசிரியர் என்னோடய கணக்கு ஆசிரியராக இருக்கட்டும் இதில் என் அறிவியல் ஆசிரியர் மிகவும் பிடிக்கும் ஏன்னா அவர் வந்து ஒரு நல்ல மனுஷர் நல்லா சொல்லித் தருவார் அதுவும் இல்லாமல் அந்த நடத்துகிற விதங்கள் அந்த மாணவர் ஆசிரியரோட இன்ட்ராக்ஸன்ங்கிற ஒரு முக்கியமான விஷயம் அதான் பள்ளியில் முக்கியமான விஷயமாக அந்த மாணவர் அந்த டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடண்ட்ஸ் இன்ட்ராக்ஸன் தான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா ஒரு ஸ்டூடண்ட்க்கு என்ன வேணுன்றது ஒரு டீச்சருக்கு தெரிஞ்சாகணும் அதேமாதிரி டீச்சர் வந்து ஸ்டூடண்ட்டுக்கு என்ன நெலமன்னு டீச்சருக்கு தெரிஞ்சாகணும் அப்படி இருந்தால் தான் ஒரு நல்ல ஒரு ஈடுபாடு இருக்கும் ரெண்டு பேர்த்துக்குள்ள இப்போது வந்து பல பேருக்கு பல பிரச்சனை இருக்கலாம் மற்றவங்க ஏ அவங்களுக்கு ஒரு ஆசிரியர்கள் ஒரு பிரச்சனையில் இருக்கலாம் மாணவர்களுக்கு ஒரு பிரச்சனையில் இருக்கலாம் அது ஒரு பள்ளிக்கூடம் ஒரு வகுப்பறை அப்படின்னு வரும்போது அதில் வந்துட்டு இந் அந்த இதை வெளி காமிச்சிக்க கூடாது வெளி காமிச்சிங்கன்னா வந்து மத் மற்றவங்களும் பாதிக்கப்படுவாங்க நீங்களும் பாதிக்கப்படுவீங்க அப்படி பெறும் போது வெளி எங்கள் ஒரு சென்னை மாதிரி ஒரு பெரிய பெரிய நகரங்கள் சென்னை மதுரை நீங்கள் இந்த சைடு கோயம்புத்தூர் பெங்களூர் கூட சொல்லலாம் பெரிய பெரிய பள்ளிகள் இருக்குது எல்லா பள்ளிகளியும் அடிப்படையான விஷயம் என்னென்னா டீச்சரும் மாணவர்களும் ஒரு ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு டீச்சரும் மாணவர்களும் ஒரு வேறுபாடின்றி ஒரு ஒரு நண்பர்களை போல் இருக்க ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்கிறது தான் வந்து ஒரு நல்ல க்ளாஸ் ரூம் இப்போ வந்து எங்கள் நான் படிக்கிற காலேஜ்லையும் சரி நான் படிச்ச ஸ்கூல்லேயும் சரி எல்லா இடத்துலையுமே டீச்சர்ஸ் வந்து ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்காங்க ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் தான் வந்து ஈஸியாக படிக்க முடியும் எது இருந்தாலும் தைரியமாக கேட்கலாம் ஒரு மொரண்டு பிடிச்ச ஆளுக்கிட்ட போயிட்டு நீங்கள் கொஸ்டீனோ இல்லை ஒரு ஆன்சரோ கேட்டிங்கன்னா அவர் என்ன பண்ணுவார் அவர் டென்ஷன் தான் ஆவாரு டென்ஷன் ஆவாங்க தவிர நீங்கள் அவர் என்ன சொன்னாலும் உங்கள் மனசு அதை ஏற்றுக்காது ஏத்துக்கவும் மாட்டிங்க இதுதான் ஒரு இதுதான் வந்து ஒரு ஒரு பேஸிக்கான விஷயம் நடக்குது இதான் க்ளாஸ்லேயே நீங்கள் போயிட்டு ஒரு ஒரு டென்ஷனாக வர மேம்கிட்ட போயிட்டு மேம் இதை சொல்லித் தாங்க மேம்னா அவங்க முறச்சாங்கனா அவங்க முறச்சாங்கனாலே உங்களால் ஒன்னும் படிக்க முடியும் உங்களை முறச்சாங்கன்னாலே நீங்கள் அந்த மேம்கிட்ட வந்து போகமாட்டிங்க அடுத்த வாட்டி இதுவே வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற மேம்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற சார்டையோ போயிட்டு பக்கத்தில் உட்காந்து பேசுனால் கூட அவரு ஒன்னும் சொல்லமாட்டாரு நீங்கள் வந்து உங்க டவுட்ஸை கேட்டுக்கலாம் இன்னும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் இன்னும் படிச்சிக்கலாம் நீங்கள் அவரை எந்த நேரம் மீட் பண்ணாலும் உங்கள் முகத்துல ஒரு சிரிப்பு தான் வரும் அவரை பார்த்தா சிரிப்பு வராது ஒரு சந்தோஷம் சரி நமக்கு இப்படி ஒரு சார் கிடச்சிருக்காங்களே நமக்கு ஒரு மேம் கிடச்சிருக்காங்களே அப்படின்னு சந்தோசந்தான் வரும் இது வந்து இந்த சந்தோசம் உங்கக்கிட்ட க்ளாஸில் இருந்துச்சுன்னா நீங்கள் க்ளாஸில் நல்லா படிப்பீங்க உங்களுக்கு நல்ல இன்ட்ராக்ஸன் இருக்கும் அப்படி இன்னும் க்ரேடு அதிகமாகும் இது வந்து நல்ல பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள் நகரப்புற பிள்ளைகள் மட்டுமல்ல எல்லா பிள்ளைகள்லேயும் ஒரு ஒரு ஆசிரியர்கள் கட்டாயம் இருப்பாங்க ஏன் ஸ்கூல்லேயும் இருந்தாங்க என் ஸ்கூலில் ஒரு ஆசிரியர் ரெண்டு ஆசிரியர் இல்ல முக்கால்வாசி ஆசிரியர் இப்படி தான் இருந்தாங்க எனக்கு என் ஸ்கூல் லைஃப் வந்து நல்லாதான் இருந்துச்சு எங்கள் அதுவுமில்லாம நகரப்புற ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு டிஜிட்டலைஸ் இல்லைனா ஒரு மாடர்னாக இருக்கும் அது ஒரு சிஸ்டமாக இருக்கட்டும் சிஸ்டமாக இருக்கட்டும் பேசுறதா இருக்கட்டும் இப்போ வந்து ஒரு பேசுகிறது வந்து கலாய்க்கிற மேமோ கலாய்க்கிற டீச்சரோ தான் நாளைக்கு வந்து இப்படி பேசடா அப்படி பேசடான்னு சொல்லித் தருவாங்க ரெண்டாவது இந்த இப்போ அதான் பேஸிக்கானா ஒரு விஷயம் என்னென்னா சிறப்பு அதோட சிறப்பு அதோட சிறப்பு ஸ்கூலோட சிறப்புலாம் இல்லை ஸ்கூல் ஸ்கூலு தாங்க அது யார் வேணுணா ஸ்கூல் நடத்தலாம் என்ன வேணுணா பண்ணலாம் ஆனால் ஸ்கூலில் இருக்கிற ஸ்டூடண்ஸும் டீச்சர்ஸும் எப்படி இருக்காங்கனா ஒரு இதே அங்கே டீச்சர்ஸ் நல்லா இருந்தாங்கன்னா ஸ்டூடண்ட்ஸ் நல்லா படிப்பாங்க ஸ்டூடண்ட்ஸ் நல்லாருந்தாங்கன்னா டீச்சர் ஒழுங்கா இருக்கப் போகிறாங்க ரெண்டு பேருமே வந்து கோ ஆண்டிஷன் பண்ணிணா தான் அந்த ஸ்கூல் நல்லாயிருக்கும் அந்த ஸ்கூலில் படிக்கிற பசங்க ஃபியூச்சர் நல்லாயிருக்கும் நாளைக்கு வேற இடத்துக்கு போனாலுமே அந்த பசங்க வந்து நல்லா நடந்துப்பாங்க யாருகிட்டையா இருந்தாலும் இங்கையே டீச்சர்கிட்டயே உனக்கு சண்டை போடுறாங்கன்னா அப்புறம் நாளைக்கு வெளிய போய் எப்படி மற்றவங்கக்கிட்ட நல்லா இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க அதனால் தான் ஒரு நல்ல ஸ்கூலாக எந்த ஸ்கூலாக இருந்தாலும் ஒரு கிராமப்புற ஸ்கூலாக இருந்தாலும் சரி ஒரு கிராமப்புற ஸ்கூலாக இருந்தாலும் சரி ஒரு பெரிய நகரங்களில் இருக்கிற ஸ்கூலாக இருந்தாலும் சரி இல்லை வேற ஊரு எந்த மொழி ஸ்கூலாக இருந்தாலும் சரி முக்கியமான விஷயம் என்னென்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற அந்த ஈடுபாடு தான் நான் இது நான் உங்களுக்காக நான் இது செய்கிறேன் நீ எங்களுக்காக இதை செய்யுங்க அவ்வளோதான் இதுதான் ஒரு முக்கியமான விஷயம் இதை நீங்கள் ஒழுங்கா இதை வந்து பசங்க தெரிஞ்சிக்குவாங்க ஆனால் பாதி விஷயத்தில் தப்பான விஷயத்துக்கு போகமாட்டாங்க இவங்க வந்து அவங்க பசங்களை வந்து டீச்சர்ஸ் தூரம் ஒதுக்கிறாங்களோ அவ்வளோ அளவுக்கு பசங்க தப்பு செய்யத்தான் செய்வாங்க எவ்வளோ எவ்வளோ வந்து அவங்க தடுக்கிறாங்களோ அதை தாண்டி வர தான் பார்ப்பாங்க பசங்களுக்கு மென்டாலிட்டி அவ்வளோதான் அதில் ஒரு ஒரு சிறப்பு வாய்ந்த ஸ்கூல்ன்னா எல்லாமே இருக்கணும் ஒரு ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும் அகாடமிஸாக இருக்கட்டும் எக்ஸ்ட்ராக கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸாக இருக்கட்டும் பல விஷயங்களில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதா இருக்கட்டும் ஒரு சின்ன போட்டி ஒரு ட்ராயிங் போட்டி ஒரு பேச்சுப்போட்டி ஒரு சங்கிங் காம்பிடேஸன்னா கூட பசங்க எழுந்திரிச்சி பேர் தரமாட்றான் என் மேம் கலாய்ப்பாங்க சார் கலாய்ப்பாரு மேம் விடமாட்டாங்க அப்படின்னு சொன்னால் இதுவே இன்னும் ஒரு ஒரு நல்ல ஸ்கூலோ ஒரு நல்ல நல்ல ஸ்கூலு இல்லை நல்ல டீச்சரு கூட இருந்தாங்கன்னாலே இது பண்ணுறா உன்னால முடியும் உங்கிட்ட இந்த திறம இருக்குதுன்னு சொல்வாங்க அந்த பையன் ஆட்டோமெட்டிக்காக திறமைய கற்றுக்குவான் இது வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து அந்த ஆனால் பழைய ஜென்ரேஸன் பற்றிலாம் இப்போ நான் பார்க்குற டீச்சர்ஸ்லாம் எங்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்காங்க எனக்கு அது வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் காலேஜாக இருந்தாலும் சரி ஸ்கூலாக இருந்தாலும் சரி நான் ஒரு லக்கி நான் ஒரு லக்கி நான் ஒரு லக்கி காயாக தான் நான் வந்து நான் வளர்ந்த ஜென்ரேஸனில் வந்து எல்லாருமே வந்து இன்னசன்ட்டு தான் எல்லாருமே வந்து ஓரளவுக்கு ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்காங்க அதனால நான் படித்த ஸ்கூலு தான் பெஸ்ட்டுனு சொல்ல மாட்டேன் நான் படிச்சிட்ருக்குறதும் பெஸ்ட்டு தான் நான் படிச்சதும் பெஸ்ட்டு தான் அதுக்காக மற்ற ஸ்கூலில் நான் சிறப்பு இல்லை அப்படினு சொல்ல மாட்டேன் எல்லா ஸ்கூலும் நல்ல ஸ்கூலு தான்